ஸ்கூல் முடிஞ்சதும் டியூஷன் போவாங்க அது வந்து நல்லது தான் ஆனால் இது ஸ்கூலில் என்ன சொல்லித் தராங்களோ அதே தான் டியூஷன்லேயும் வந்து சொல்லித் தருவாங்க ஆனால் டியூஷனில் வந்து நம்ம ஃபீஸ் கட்டி வந்து படிப்போம் ஸ்கூல்லேயும் வந்துட்டு ஒரு சில ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டி படிக்கிறோம் டியூஷன்லேயும் வந்து படிப்போம் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஏன் டியூஷன் அனுப்புவாங்கன்னா அவங்களுக்கு சொல்லித் தர தெரியாது அதனால வந்து டியூஷன் அனுப்புவாங்க ஒரு சில பேரண்ட்ஸுக்கு சொல்லித் தர டைம் இருக்காது அதனால அவங்க டியூஷன் அனுப்புவாங்க அது வந்து பேஸ்டு ஆன் அவங்கள பொறுத்து அவங்க வந்துட்டு சரி வீட்டில் இருந்தால் படிக்க மாட்டாங்க நம்ம டியூஷன் அனுப்புனா படிப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க ஆனால் டியூஷன் போனாலும் வீட்டில் இருந்தாலும் அந்த ஸ்டூடண்கிட்ட பொறுத்துதான் வீட்டில் இருந்தால் நம்ம படிக்கனும் அப்படின்னு நெனச்சா படிக்கலாம் டியூஷன் போனாலும் அங்கே வந்தால் இங்கே இங்கே வந்து டீச்சர் கட்டாயப்படுத்துவாங்க ஸ்கூலில் அங்கே டியூஷன் டீச்சர் கட்டாயப்படுத்துவாங்க அவ்வளோதான் மற்றபடி ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே டிஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட இது தான் நம்ம நம்மளே வந்துட்டு நம்ம படிக்கணுன்னு நினச்சா நம்ம வந்து படிக்கலாம் அந்த மாதிரிதான் வந்து இருக்கும் இப்போ நம்மளாலேயே வந்து நல்லா படிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம டியூஷன் போனால் அங்கே வந்து நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து இருப்பாங்க டியூஷன் போகிறது ஒரு சி அது வந்து பேரண்ட்ஸ பொறுத்துதான் அவங்களுக்கு இப்போ வந்து சொல்லித் தர முடியல அப்படின்னா அவங்க வந்துட்டு டியூஷன் அனுப்புவாங்க அந்தமாதிரிதான் வந்துட்டு இருக்கும் இது வந்து பேரண்ட்ஸை பொறுத்தது அது ஸ்டூடண்டை பொறுத்தது